இப்போது கொழந்தை பிறந்தோன என்ன சடங்கு பண்ணுவாங்கன்னு வச்சிக்கோங்களேன் பதினாறு நாள் வெளில அம்மாவும் குழந்தையும் இருப்பாங்க அதுக்கு அப்றம் என்ன குளிச்சுட்டு அம்மாவும் குழந்தையும் உள்ளேயும் கூட்டிட்டு போவங்க அந்த கொழந்தை கையில் வந்து ஒரு இதாட்டம் கட்டுவாங்க அப்றம் அந்த கொழந்தை கால் கொலுசு போடுவாங்க கொஞ்சம் பெருசாக பெருசாக அப்பறம் வந்து ஒரு அருகம்புல்லுனு என்னமோ சொல்வாங்க அந்த புல்லை எடுத்துட்டு வந்து வாசலில் கட்டுவாங்க இப்போ நம்ம எங்கேயாச்சும் விளையாட போகிறோன்னு வச்சிக்கோங்களேன் விளையாட போய்ட்டு வரும்போது வாசல் வீட்டு உள்ளாற கொழந்தை இருக்குது ஒரு பத்து நிமிஷம் வெளில நின்னுவிட்டு வான்னு சொல்வாங்க அது நின்னுவிட்டு கால் கைலாம் கழுவிட்டு போவோம் இப்போ கால் கைலாம் கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து உள்ளே வர சொல்வாங்க அப்புறமாக வந்து சுண்ணாம்பு அந்த மிளகாய் அதலாம் போட்டு சட்டி ஒன்று இருக்கும் அந்த சட்டியை வாசல்லயே வைச்சிருப்பாங்க அந்த குழந்தைக்கு ஏதும் வரக்கூடாதுன்னு அப்புறமாக அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆகும் அப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு இது வரும் பேர் சூட்டுற ஃபங்சன்னு அது அப்பாவும் அம்மாவும் முடிவு பண்ணி அந்த ஜாதகம்னு ஒன்று எழுதுவாங்க அது ஒரு சடங்கு ஜாதகம் அந்த கொழந்தை எப்படி எந்த நேரத்தில் பிறந்துச்சி எந்த டைரக்சன்ல பிறந்துச்சின்னு சொல்லி அந்த குழந்தை ஒரு ஜாதகம் எழுதுவாங்க அந்த ஜாதகத்தை ஜாதகம் எழுதுவாங்க எழுதி அந்த குழந்தைக்கு பேர் வைப்பாங்க அந்த குழந்தைக்கு பேர் வைச்ச ஒடனே ஜீனி தண்ணின்னு ஒன்று இருக்கும் சொல்வாங்க எல்லோரையும் இன்வைட் பண்ணுவாங்க எல்லாம் வந்த உடனே ஜீனி தண்ணின்னு ஒன்று இருக்கும் அது கொழந்தை வாயில் சொல்லி ஊத்திவிட்டு கொஞ்சோண்டு கொடுத்துட்டு அந்த கொழந்தை பேர் மூணு தடவை சொல்வாங்க குழந்தைக்கு பேர் வைக்கிறது மூணு தடவை சொல்வாங்க சொல்லிவிட்டு அந்த ஜீனி தண்ணி ஊத்திவிட்டு இப்போ குழந்தைக்கு மூணு பேர் வைப்பாங்க மூணு தட காதில் சொல்வாங்க சொல்லி முடித்த ஒடன தொட்டிலில் போட்டு ஆட்டுவாங்க அதுக்கு அப்றம் என்னப் பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா அந்த கொழந்தை குழந்தைய குளிப்பாட்டன்னு ஒருத்தங்க இருப்பாங்க இது கொஞ்சம் இளம் குழந்தைனால மண்டைலாம் கொஞ்சம் தளுக்கு தளுக்குன்னு இருக்கும் அதல்லாம் பார்த்து ஹாண்டில் பண்ணுவாங்க இப்போது உதாரணத்துக்கு ஒருத்தங்க குளிப்பாட்டுவாங்க அவங்க வந்து கை சேப் கால் சேப்புலாம் அடுத்து வந்து பொறுமையா குளிப்பாட்டுவாங்க நம்மளுக்குலாம் அவ்வளவா குளிப்பாட்ட தெரியாது அப்றம் வேறென்ன இது அந்த குழந்தைக்கு பிறந்த நாளுன்னு ஒன்று வரும் அது நல்லா கிராண்டாக கிராண்டாக கொண்டாடுவாங்க சொந்தங்கள் எல்லோரையும் இன்வைட் பண்ணி கேக்குலாம் வாங்கி கொஞ்சம் க்ராண்டாக கொண்டாடுவாங்க அந்த குழந்தைய அந்த கொழந்தை பெருசாக பெருசாக கொழந்தை பெருசாக பெருசாக பத்திரமா பார்த்துக்குவாங்க பதினாறு நாளைக்கு வெளியிலலாம் விட மாட்டாங்க பதினாறு நாளைக்கு வெளிலலாம் அந்த கொஞ்சம் பெருசாக ஆக வெளிலியும் விட மாட்டாங்க பத்திரமா வீட்லேயே வைச்சிப்பாங்க அந்த பதினாறு சடங்குன்னு சொன்னேன்ல அந்த பதினாறு சடங்குக்கு அந்த பதினாறு நாள் அந்த கொழந்தை ஒரு வயது வர வரைக்கும் எங்கேயுமே விட மாட்டாங்க ஏதோ சடங்குன்னு சொல்வாங்க நீங்கள் எங்கே வெளில போய்ட்டு வந்தாலும் கையை காலை கழுவிட்டு தான் உள்ளே வர சொல்வாங்க அப்புறமாக வந்து அந்த பிறந்த நாள் முடித்த உடனே அந்த கொழந்தைக்கு அந்த டாக்ஸ்லாம் சொன்னோடனே ஜாதகம் எழுதுவாங்கன்னு அது ஜாதகம் எழுதிவிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு ராசி சொல்வாங்க நட்சத்திரம் சொல்வாங்க அது அது ஒரு சடங்குதான் அது ஒரு ராசி சொல்லிவிட்டு நட்சத்திரம் சொல்வாங்க அதுதான் அந்த கொழந்தை ராசியும் கொழந்தை நட்சத்திரம் அதுக்கு அப்பறம் அந்த கொழந்தை கொஞ்சம் பெருசானோடன கையில் உள்ளதை அவுத்துடுவாங்க காலில் உள்ளதை அவுத்துட்டு கொலுசு போட்டுருவாங்க அந்த கையில் உள்ளது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக தான் அதுக்கு அப்றம் வந்து இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அதுக்கு அப்றம் அந்த குழந்தைய ரொம்ப பத்திரமாக பார்த்துக்குவாங்க அந்த குழந்தைய ரொம்ப பத்திரமா பார்த்துக்குவாங்க வேறு இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிக்கோங்களேன் அந்த கொழந்தைக்கு எந்த ஒரு தீங்கு நோய் எதுவுமே வர விடமாட்டாங்க அப்படி பார்த்துப்பாங்க இப்போ பச்சை பச்சை இலையை அரைத்து மஞ்சளை அரைத்து அதை அப்படியே வாசலில் தெளிப்பாங்க கொழந்தை இருந்துச்சுன்னா அது தெளித்தா அதுக்கு நோய்லாம் வராது பெருசாக பெருசாக கொழந்தை கழுத்தில் ஒன்று போடுவாங்க அது சின்னதாக மணியாட்டம் இருக்கும் அந்த மணி வந்து அந்த கொலுசை பதினாறு நாள் முடிஞ்ச ஒடன போடுவாங்க அந்த கொழந்தை பெருசாக பெருசாக பெருசாக அது கழுத்துலேயே கிடக்கும் கொஞ்சம் ஒரு வயது வந்தோடன அதை எடுத்துடுவாங்க அதை எடுத்துவிட்டு பண்ணி முடிச்சுடுவாங்க அதுக்கு அப்பறம் இந்த கொழந்தை பெருசாக பெருசாக பெருசாக பண்ணுவாங்க கொழந்தை பெருசாக பெருசாக தருவாங்க இது தான் இது தான்ங்க அந்த கொழந்தை சடங்கு அந்த கொழந்தைக்கு நிறையா சடங்கு செய்வாங்க அப்புறமாக ஒரு ஒரு ஒரு அந்த பதினாறு நாள் சொன்னேன்ல பதினாறு நாள் அந்த குழந்தைய அப்படி பார்த்துப்பாங்க அம்மாவும் சரி அப்பாவும் சரி அந்த கொழந்தை கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துப்பாங்க இது தான்ங்க அந்த கொழந்தை சடங்கு அந்த கொழந்தை ரொம்ப சடங்கு செஞ்சு பத்திரமா பார்த்துக்கணும் இந்த சடங்கெல்லாம் செய்கிறதுனால கொழந்தை நல்லா ஆரோக்கியமாக வளரும் நல்லா ஆரோக்கியமாக வளரும் நல்லா நல்லா ஆரோக்கியமாக பத்திரமா வளரும் அந்த கொழந்தை வளர்ந்த ஒடனே கொஞ்சம் நாளில் ஒரு ஊசி ஒன்று போடுவாங்க தடுப்பூசின்னு அதலாம் போட்டு அந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்குவாங்க அதான் அது